ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார் டேக்சியா ஆ நான் இங்கே பக்கத்தில் திருவாரூர் கோயில் வரையும் போகணும்னு கார் புக் பண்ணியிருந்தேன் ஆ ஆனால் இன்னும் ட்ரைவர் இன்னும் வரலை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு காலையிலையே போகணும் வீட்டுக்கு ஃபரெண்ட்ஸ்லாம் வராங்க ஸோ அதனால காலையிலையே போகணும் அப்படினு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க இன்னும் வரல நான் ஆறு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிருக்கணும் ஆனால் மணி இப்போது பத்தாயிடுச்சு இவ்வளோ நேரமாக நாங்கள் இன்னும் வீட்டிலேருந்தே கிளம்பல அப்புறோம் எப்படி எங்களால் சரியா எங்களோடய டேயை ஸ்பென்ட் பண்ண முடியும் நாங்கள் இந்த டேக்கு நிறையா பிளான் போட்டு வச்சுருந்தோம் சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லி சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அவர் இன்னும் வரல அவர் எங்கே தான் இருக்கார் கால் பண்ணிணாலும் எடுக்கலை எத்தனை வாட்டி அவருக்கு நான் கால் பண்ணுறது அஞ்சு ஆறு வாட்டி நான் கால் பண்ணிட்டேன் ஆனால் அவர் இன்னும் எடுக்கவே இல்லை அவர் வர்லைன்னா எடுத்து ஒரு வாட்டி சொல்லிடலால இங்கே தான் இருக்கேன் இன்னும் வர முடியல டிராஃபிக்காக இருக்குது இதேமாரி ஏதாச்சும் ஒரு காரணமாச்சும் சொல்லியிருக்குலாம் ஆனால் அவர் இன்னும் அது கூட சொல்லலை அப்புறோம் எப்படி எங்கே இருக்காரு வருவாரா இல்லையா என்னனு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க அவர் வருவாரா மாட்டாரா கேட்டு சொல்லுங்க நீங்களே எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுறது உங்களால எங்கள் டேயே இன்றைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு உங்களை நம்பி தான சார் புக் பண்ணுறோம் கரெக்டான நேரத்துக்கு வருவிங்க அப்படினு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க வெள்ல போலாம் சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தோடு அப்படினு சொல்லிட்டு ஆனால் இப்போது நீங்கள் பண்ண வேலையால் எங்கள் ஃபேம்லியில் எல்லோருமே பசங்களாம் ரொம்ப சோகமாக ஆயிட்டாங்க அவங்க திரும்பி எப்படி நாங்கள் ஜாலியாக ஆக்குவோம் சொல்லுங்க வர முடியுமா முடியாதான்னு முன்னாடியே சொல்லியிருக்கலால எங்கே தான் இருக்கார் அவர் கால் பண்ணிணா எடுக்கவே மாட்டறாரு எத்தனை தடவை கால் பண்ணுறது அவருக்கு இங்கே இருக்கேன் அப்படினு சொல்லலாம்ல அவர் ஒன்போது மணி பத்து மணி ஆயிடுச்சு அவரை காலையில் ஆறு மணிக்கு வர சொன்னோம் இவ்வளோ நேரமும் வரலைன்னா என்ன சார் கஸ்டமர்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா ஒரு கஸ்ட்டமர் உங்களை நம்பி தானே உங்கள்கிட்ட புக் பண்ணுறாங்க காரு இவ்வளோ நேரம் ஆகியும் எப்படி நீங்கள் வராமல் இருக்கீங்க சொன்ன நேரத்துக்கு வரணுல சார் இனிமேல் உங்கள்கிட்ட காரே புக் பண்ண மாட்டோம் சார் அவ்வளோ தான் சார்